வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவும் அதிகமாக மதிக்கிறதுன்னால் நான் செய்கிற வேலையை தான் மதிக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போது நான் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன் படித்திட்டு படித்திட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறோம் இது வேலையா அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அதுவும் ஒரு தொழில்தான் அப்படின் நினச்சி ரொம்ப அதுக்கு மதிப்பு கொடுத்து ரொம்ப பிடிச்சி ரசிச்சு தான் அந்த வேலையை ஈடுபாடோட செய்கிறேன் ஈடுபாடோட செய்யும் போது அதோட கஷ்டங்கள் எல்லாத்தியும் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல பிடிச்சி ஈடுபாடோட செய்கிறதுனால அது நமக்கு கஷ்டமாக தெரியாது இல்லைங்களா அதான் அந்த வேலையை நான் பிடிச்சி செய்கிறேன் நேர்மையாகவும் இருக்கேன் இதுன்னு இல்லை எல்லாருமே எந்த ஒரு வேலையும் இது இது இது இது என்ன அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் நம்ம செய்யும் வேலையை செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அதை பிடிச்சி நமக்கு விருப்பமாதிரி செஞ்சால் எல்லாமே ஈஸியாக இருக்கும் நான் வந்து என் வேலையை தான் வேலைக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன் விருப்பப்பட்டு செய்கிறேன்